ஓ ஓகே அண்ணே எனக்கு ரெண்டு சிக்கன் பிரியாணி வேணும் எத்தனை மணி நேரத்தில் கொண்டு வருவீங்க ஓகேண்ணே அட்ரஸ் அனுப்புறேன் அந்த அட்ரஸுக்கு அனுப்சுடுங்க அஞ்சு பை இரநூத்தி பதினாறு நார்த்து ஸ்ட்ரீட் காணிக்கைபுரம்